ஏ அச்சு ஹாய் டி எப்படி இருக்க நல்லா இருக்கியா ஆக்ச்வலி எதுக்காக நான் உனக்கு மெசேஜ் பண்ணிருக்கேனா இன்னைக்கு வந்து நானும் என்னோட ஹஸ்பண்டும் வெளியே போலாம்னு இருக்கோன்டா நைட் ஸோ நைட் வெளியே போலான்னு அந்த அன்னைக்கி ஒரு நாள் நீ கூட ரிவியூ சொல்லிருந்தல்ல பாண்டிச்சேரி ரோட்ல வந்து கண்ணப்பானு சொல்லிட்டு ஒரு நியூ ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணியிருக்காங்க நான் போய் போனேன் அப்படின்னு ஸோ அங்கேதான் நாங்களும் போலாம்னு இருக்கோம் அங்கே எப்படிடா இருக்குது நல்லா இருக்கா ஃபுட்டெல்லாம் எந்த ஃபுட் வந்து நல்லா இருக்கு ஆக்ச்வலி நாங்கள் ரெண்டு பேருமே வெஜிட்டேரியந்தான் வெஜிடேரியன்ஸுக்குலாம் எந்தளவுக்கு வெரைட்டி இருக்குது டேஸ்ட்டெல்லாம் வந்து எப்படி இருக்குது அதெலாம் கொஞ்சம் சொல்லுடாமா நாங்கள் ரெண்டு பேரும் இன்னைக்கிதான் வந்து வெளில போலாம்னு இருக்கோம் உனக்கு ஓகேனா நீ கூட வந்து எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கோ நம்ம எல்லாரும் சேர்ந்து கூட போய்ட்டு வரலாம் நீ வந்து உன்னோட ஹஸ்பண்டை கூட்டிட்டு வா ஃபேமிலி மாதிரி ஃபேமிலி ட்ரிப் மாதிரி எல்லாரும் சேர்ந்து போய்ட்டு அப்டியே பாண்டிச்சேரிலாம் போய்ட்டு பார்த்துட்டு வரலாம் அந்த ஹோட்டல் எப்படி இருக்குது ஃபுட்டெல்லாம் அப்படிங்கற அந்த ரிவியூ மட்டும் சொல்லுடாமா எந்த ஃபுட்டு வந்து நல்லா இருக்குது வெஜிட்டேரியன்ஸ்ல வந்து எந்த மாரியான வெரைட்டிஸ்லாம் இருக்குது சைனீஸ் வெரைட்டிஸ்லாம் வந்து அங்கே வச்சிருக்காங்களா லைக் நூடுல்ஸ் அந்த மாதிரி சைனீஸ் வெரைட்டிஸ்லாம் அங்கே இருக்கா எந்த மாதிரியான டிஷ்ஷஸ்லாம் அவைலபிளிட்டி இருக்குது நிறைய டிஷ்ஷஸ் வந்து இருக்காடா